ஓகே கலையை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெயிண்டிங் கலை அதாவது ஓவியம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கலை பார்த்தீங்கன்னா எதுக்காக முக்கியத்துவம் அப்டினு ன பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பார்க்குற செயலும் செய்கிற செயலும் அந்த மனதில் போய் நமக்கு வந்து அது வந்து செயலாக வெளிப்படுது ஸோ அப்போது ஒவ்வொருத்தரும் இப்படி செய்யபோது இது வந்து நமது சொஸைட்டிக்கு வந்து இது அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஒருத்தவன் நல்ல விஷயத்த வந்து ஓவியமாக கொடுத்து அதை வந்து பப்லிஷ் பண்ண போது நாலு பேர் பார்க்கறாங்க அப்படி நாலு பேர் பார்க்கமோது நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் வந்து கண்ணு வலியா அது உள்ள போது ஸோ இப்போ கண்ணு வழியா உள்ள போய் மனதில் பதியுது இது எப்படி ஒரு வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஓவியத்தோடய கலர் அழகு கலர் காம்பினேஷன் நயனம் இதெல்லாமே அந்த ஓவியத்திலே இருக்கும் அப்படி இருக்கும் போது அது வந்து நம்மளோட ஹார்ட்டில் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்து அது வந்து ஒரு ஒவ்வொரு பர்டிக்குலர் பர்சனுக்கும் ரீச் ஆகுது அப்படி அது ரீச் ஆக போது மனதில் அவ்வளோ சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் அது ஏன்னால் ஒரு ஒரு கலருக்கும் காம்பினேஷன் இருக்கும் போது அதோடய அட்ராக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சின்னால் நமக்கு கண்ணுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ்ஸை கொடுத்து அந்த ஹாப்பினஸ் வந்து மைண்டுக்கு ட்ரான்ஸ்வர் ஆகுது ஸோ இது மைண்டுக்கு ட்ரான்ஸ்வர் ஆகி இது ஹார்ட்டுக்கும் ட்ரான்ஸ்வர் ஆகுது ஸோ இப்போ அந்த ஹார்ட்டுக்கு ட்ரான்ஸ்வர் ஆகும் போது அது என்ன சொல்லும் இன்னொருத்தவங்களை பார்த்து ஐ இந்த கலர் நல்லாருக்குது இந்த பெயிண்டிங் நல்லாருக்குது இந்த பெயிண்டிங்கில் இவ்வளோ ஒரு நல்ல விஷயோம் இருக்குது இதில் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது பார்த்தவோன்னே டக்குன்னு அட்ராக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது அந்த கலையில் நான் டேட் காலங்களை குறிக்கும் அப்புறோம் கலர் டிஃப்ரென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோடய எமோஷனை குறிக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதை முக்கியமாக பார்த்தா கலர்ஸ் வந்து எமோஷனை குறிக்கும் ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு எமோஷன் டிஃப்ரென்ட்ஸ் இருக்குது அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ப்ளாக் வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு வந்து குட் எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி எல்லோ வந்து ஃப்ரெண்ஷிப் குறிக்கும் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரிலேஷன் ஷிப்பையும் குறிச்சுட்டு தான் அது இருக்குது அது ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கலை தான் வந்து பெயிண்டிங் இது வந்து ஒரு ஒரு அபூர்வமான கலைன்னே சொல்லலாம் இது நிறைய பேருக்கு இது அவ்வளவு சீக்கரமா வரதும் இல்லை ஸோ இதுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அது இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை கற்றுக்கிட்டு முன்னுக்கு வரலாம்